எனக்கு பிடிச்ச உணவு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு நான் எப்படி என் அமைப்பில் செட் பண்ணி வச்சுருக்குறேன்னா எனக்கு பிடிச்சத க்ளிக் பண்ணும்போது அமௌண்ட் அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாரி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் அது என் தவறுதலாக நிறைய முறை என் கைப்பட்டு அதுவே தானாகவே அமௌண்டு போகுது அது வந்து எனக்கும் என்னோட இதுக்கும் நல்லதில்ல என்னோட உடல்நலத்துக்கும் இந்த உணவை அதிகமாக நான் எடுத்துக்கிறதனால உடல் நலத்துக்கும் நல்லதில்ல என்னோட பணமும் அதிகமாக செலவாகுது இதை வந்து நான் தடுக்கிறதுக்கு என்னோட அந்த ஆப்புக்குள்ளே இருக்க அமைப்பை வந்து நான் மாற்றி அமைக் அமைக்கணும் எப்படி அமைக்கணுன்னால் நானே அலோவ் பண்ணிணாதான் என்னோட வங்கி கணக்கிலேருந்து அதுக்குத் தேவையான தொகையை நான் அதுக்கு கொடுக்கற மாரி என்னுடைய அமைப்பை வந்து நான் மாற்றி அமைக்கணும் முதல்ல அதுக்காக என்னோட ஆப்பில் இருக்கிற அமைப்பை வந்து நான் அதுலேருந்து ஆப்பை அதுவே தானாக எடுத்துக்கிற ஆப்பு அமைப்பை வந்து நீக்கிவிட்டு நான் என்னோட வங்கிக் கணக்கில் இருந்து அதுக்கு கொடுக்குற மாரி உள்ளே போய் அதோட அமைப்பில் மாற்றணும் நான் போய் அதுக்கு சரின்னு ஓகே கொடுத்தா மட்டும்தான் அதிலேருந்து காசு அதுக்கு தேவையான காசை அது எடுத்துக்கும் அதை வந்து நான் இப்போ போய் அமைக்கணும் என் அம்மா முதல்ல நான் என்னோட அமை ஆப்புக்குள்ளே போகணும் அங்கே போய் அதுக்கான அமைப்பு என்ன சொல்வது தொடுதிரையில் போய் என்னோட அமைப்புக்குள்ளே போகணும் அமைப்புக்குள்ளே போய் அதுக்கான பலவகையான விளக்கங்களை தாண்டி எனக்கு இது பணம் வங்கியிலேருந்துதான் போகணும் அப்படிங்கறத வந்து நான் நிகழ்வா மாற்றணும் போ நிகழ்வா மாற்றினதுக்கு அப்புறம் நான் இதிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு முறை அதை நான் சரிபார்த்துக்கிட்டது அப்புறம் என்னோட அமைப்பை நான் சரியான முறையில் பார்த்துக்கறேன்